சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இயற்கை வளங்களை மேம்படுத்துறத்துக்காண்டி மரங்கள் செடிகள் எல்லாம் அதிகமாக நடப்பட்டு வருகிறது அதே மாதிரி நிறைய ப்ளாஸ்ட்டிக் பயன்படுத்துறதுனால் அதை எரிக்கிறதுனால் காற்று மாசுபடுது ப்ளாஸ்ட்டிக்கு பொதைஞ்சு போறதுனால் மண்ணுக்கு அடியில் தண்ணி தண்ணி போக மாட்டேங்கிது அதனால வந்து நீர்வளம் குறைவாக உள்ளது மரங்கள் அதிகமாக நட் நட்டோம்னா மழை அதிகமாக பெய்யும் ஆனால் வந்து மரத்தை அதிகமாக வெட்டுறாங்க வெட்ட கூடாதுன்ற ஒரு இது எதுக்காக வெட்டுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெட்டுறமாட்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் இன்னும் நிறைய மரங்கள் நடப்பட்டு உருவாக்கப்படும் பசுமையான நாடாகவே திகழும் பசுமையான மாவட்டமாவுறதுக்கும் வாய்ப்புள்ளது எனவே ப்ளாஸ்ட்டிக் ப்ளாஸ்ட்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் மரங்கள் மரங்கள் அதிகமாக நட்டு வளர செய்தோம் என்றால் மழை அதிகமாக பெய்யும் சுற்று சூழலை சுற்று சூழலில் உள்ள மாசுக்களை காற்று மரங்கள் அதிகமாக இருத்தால் காற்று மூலம் மாசானது குறைக்கப்படும் இயற்கை வளங்கள் வந்து அதிகமாக தாக்கப்படுது எதுனாலனால் மனிதர்களால் மட்டுந்தான் தாக்கப்படுதே தவிர மற்ற எதுனாலேயும் தாக்கப்படுறது கிடையாது மனிதர்கள் வந்து அதை வந்து சரியாக பயன்படுத்துவது கிடையாது மனிதர்கள் வந்து அதை ஒரு உபசரிப்பு இல்லாமல் சும்மா எதோ ஒரு இது யாருக்கோ அப்படின்ற மாதிரி அந்த மரங்களை வெட்டுறது உடைக்கிறது அந்தமாதிரி பண்றதுனால் இயற்கை வளங்கள் வந்து ரொம்ப சீர் குலைஞ்சி ரொம்ப இப்போ இதாகிட்டு போயிட்டிருக்கு ரொம்ப அழிஞ்சிட்டு போயிட்டிருக்கு அதனால ஆனால் எல்லாருமே மாதத்துக்கு ஒரு கன்று வச்சு வளர்த்து வந்தோம்னா கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் வந்து பசுமையான மாவட்டமாக திகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது